நம்ம இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கனா நம்ம பாரம்பரியமான நடனங்கங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அது நம்ம அழியாமல் பாதுகாக்கணும் அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அடையாள சான்றிதழ் மாதிரி நம்மளோட தமிழர்கள் வந்து இந்த மாதிரி நடனங்களெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியும் நம்ம நடனம் ஆடி நம்மளும் வந்து மற்ற ஊருகளுக்கு மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுது இங்கே ஊருலேயும் நாங்கள் இப்படியெல்லாம் ஆடுகிறோன்றத வந்து நாங்கள் வந்து காமிக்கிறோம் எங்களுக்கும் இப்படி டேலண்ட் இருக்குது அது தான் நம்ம நடனங்களில் வந்து நிறைய விஷயமான செயல்களெல்லாம் வந்து காட்டுவோம் அது வந்து மக்களை வந்து சேரும்போது இப்படியெல்லாம் டான்ஸ் இருக்குது இப்படியும் வந்து தமிழர்கள் வந்து நல்லா ஆடுகிறாங்க அதை அடைய அழியாமல் வந்து நம்ம தான் பார்த்து பாதுகாக்கணும் நம்ம டான்ஸ் ஆடும்போது நமக்கு முக்கியமான ஒரு விஷயனா அபிநயம் பொறுமை விடாமுயற்சி இப்போ நம்ம ஆடும்போது அபிநயம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எக்ஸ்பிரஷன் வெச்சு தான் வந்து அதை வந்து அழகாக வந்து மக்களுக்கு போய் சேர்க்குறோம் ஸோ அந்த எக்ஸ்ப்ரஷன் ரொம்ப முக்கியம் பொறுமை ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பொறுமையாக பார்த்து அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து புரிஞ்சு அதை நம்ம வந்து ஈஸியாக ஆடுவோம் நெக்ஸ்ட் விடாமுயற்சி விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து ஒரு விஷயம் வரலைனா திருப்பி திருப்பி திருப்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து அந்த டான்ஸுங்றது ஒரு இது கலை வந்து ஈஸியாக வந்து இருக்கும் அது வந்து நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து அழகாக வந்து அதை ஆடி காட்டலாம்